நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெட்மி நோட் டென் வாங்கிருந்தேன் அது வந்து நல்லா ஒர்க் பண்ணுனுச்சி அதோட கேமரா குவாலிட்டி அது பேட்ரி ஸ்டோரேஜ் அது வந்து நான் நூறு பர்சன்ட்டேஜ் ஒரு நாளைக்கு ஏத்துனேன்னா அது வந்து ஃபுல் டே நல்லாருக்கும் பார்க்கறதுக்கும் அது இல்லாமல் எல்லா ஸ்டோரேஜும் நல்லா தாங்குச்சி எனக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு